எனக்குப் பிடித்த செய்தித்தாளுன்னால் அது வந்து தினத்தந்தி தாள்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து எல்லாமே உண்மையாக தான் பேசுவாங்க எனக்கு மற்ற எதுவுமே எனக்கு எல்லாமே பிடிக்கும் எல்லாத்தையுமே நான் வந்து பார்ப்பேன் பட் எனக்கு வந்து ஸ்டாடிஸ்பைக்காக அது இருக்காது ஏன்னால் எல்லா இதிலையுமே பொய் சொல்கிற மாதிரிதான் இருக்கும் எனக்கு வந்து என்னமோ தினத்தந்தியில் மட்டும் எல்லாமே உண்மை சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதே மாதிரி நான் மற்றத படிப்பேன் ஆனால் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா மற்ற இதில் இதே இதில் இதே நியூஸ் போடுவாங்க அதில் வந்து ஆனால் அவங்க இதுன்னு சொல்லி போடுவாங்க அது அடுத்த இதில் போடுவாங்க அதே நியூஸ்ஸு அது வேறு பொய்ன்னு சொல்லிட்டு போடுவாங்க அதில் வந்து எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை ஏன்னால் அதே நியூஸ் வந்து இப்போது வந்து நம்மக்கு வந்து ஸ்கூல் எடுத்துக்காட்டாக ஸ்கூல் ஹாலிடேனே வச்சுக்கோயேன் ஸ்கூல் ஹாலிடே காலேஜ் ஹாலிடே எதனால் ஒன்றா டக்குன்னு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க தினத்தந்தியில் இப்போ ஸ்கூல் ஹாலிடே உங்களுக்குன்னு சொல்லையில் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இல்லை அது கிடையாது அப்படின்னுவாங்க அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்களை இப்போ கொன்றுட்டாங்க ஏதாவது ஒரு கொலை பண்ணிவிட்டாங்க ஏதாவது ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துட்டாங்கனா அவங்க டக்குன்னு போட்டுருவாங்க அவங்க பெரிய ஆளாக இருந்தால் போட்டுருவாங்க இவங்க இப்படி செ ஜெயிலுக்கு போகிறாங்க இவங்க இப்படி வந்து வின் பண்ணிட்டாங்க ஜெயிலுக்கு போய்ட்டாங்க அவங்க கொலை பண்ணிட்டாங்க அதனால் வந்து அவங்க எப்போது வருவாங்கனே நமக்கு தெரியாதுன்னு சொல்வாங்க ஆனால் அந்த இதில் பார்த்தா இல்லை இவங்க இதனால இவங்க பண்ணலை அவங்க இப்படிலாம் பண்ணல இவங்க ஜெயிலுக்கே போகலைன்னு சொல்வாங்க இன்னொரு நியூஸ்ஸில் என்ன போடுவாங்க அவங்க இந்த காரணத்தினால தான் அவங்க கொலை செஞ்சாங்க அந்த காரணத்துக்காக தான் அவங்க ஜெயிலுக்கு போனாங்கனு சொல்வாங்க ஆனால் அவங்க ஆனால் தினத்தந்தியில் வந்து அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லை இவங்க வந்து நியூஸ் போ இவங்க வந்து இதுக்கு போய்விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஆனால் என்ன பண்ணுறது அவங்க வந்து எல்லோருமே கொலைக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடியே ஃபர்ஸ்ட்டே இவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க தினத்தந்தியில் எனக்கு என்னமோ தினத்தந்தி தான் எல்லாத்தையும் விட நல்ல நல்ல ப இது நியூஸ் பேப்பர்ன்னு எனக்கு தோணுது